வாங்க மேடம் உள்ளே வாங்க என்ன மொபைல் மேடம் பார்க்குறீங்க ஒகே மேடம் ஐஃபோன் ஃபோர்ட்டின் புரோ இதானே மேடம் வேணும் நீங்கள் வந்து ஐஃபோன் கேட்டிங்க மேடம் அதனால ரேட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் லாக் வரும் மேடம்

இது வந்து பிராண்டட்னால குறைக்க முடியாது மேடம் நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிங்க வேணா ஃபைவ் தௌசண்ட் வரையும் கேஷ்பேக் இருக்கு மேடம் நம்ம ஸ்டார்ட்டிங் கலர்லேருந்து பார்க்கலாம் மேடம் ம் மொத்தம் பதினோறு கலர் இருக்கு மேடம் ஆனால் நம்ப ஷோரூம்ல வந்து அஞ்சு கலர் தான் மேடம் இருக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ளூ ரெட் பிங்க் ஆப்பிள்ஸ் உ கிரீன் அப்புறம் எல்லோ இருக்கு மேடம் உங்களுக்கு எந்த கலரு மேடம் வேணும் ஓகே மேடம் நான் அதோட ஃபீச்சராக சொல்லுற ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபோன் வந்து பில்டு குவாலிட்டி பார்ப்போம் மேடம் ஐ ஃபோன்னாவே பில்டு குவாலிட்டி வந்து செம்மயாக இருக்கும் மேடம் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் உள்ளே வந்து டார்னிங் கொரிலா கிளாஸ் கொடுத்துருப்பாங்க அதனால் நம்ம எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேர்ந்து துாக்கிப் போட்டாலும் புரொடெக்ஷன் இருக்கு மேடம் கேமரா வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும் மேடம் அது மட்டுல்லாம நாற்பத்தெட்டு மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ரெண்டு கேமரா இருக்கு ரெண்டு கேமராலையுமே நாற்பத்தெட்டு மெகா பிக்சல் இருக்கு மேடம் நம்ம டென் எக்ஸ் வரையும் ஜூம் பண்ணிக்கலாம் அடுத்து பர்ஃபார்மிங்குன்னு வந்தோன்னா பிராஸசர் வந்து ஐ சிக்ஸ்டீன் பிராஸசர் மேடம் இதுதான் வோர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் பிராஸசர் இந்த பிராஸசரில் தான் கேமிங் நம்பளுக்கு ஃபோன் ஹாங்காகவே ஆகாது இந்த மாரி நிறையா ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க மேடம் ஆ கேரண்டி வந்துவிட்டு இந்த ஃபோனோட ஒரு வருஷத்துக்கு மேடம்

கேமரா தான் முன்னாடியே சொன்னேன்ல மேடம் இதில் வந்து நிறைய இது நிறையா இதுலாம் கொடுத்துருக்காங்க பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க மேடம் ஏ இப்போ எதுனா நைட் நைட் மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க அதற்கப்பறம் வந்து டூயல் மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து நம்ம ஃபோர் கேல செல்ஃபில வந்து வீடியோ எடுத்துக்கலாம் பேக்குலையும் அது மாரி ஃபோர் ஃபோர் கேவில வீடியோ எடுத்துக்கலாம் மேடம் ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப அக்யூரெட்டாக இருக்கும் மேடம் நீங்கள் வேறு எதாவது கலரு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எக்ஸ்டன்ட் ஆவும் இந்த ஆப்பிள் ஸ்கிரீன் எடுத்தீங்கனா இன்னும் நான் நாலாயிரம் ஜாஸ்தியாக போகும் இன்னும் எப்படி மேடம் இது இதே எடுத்துக்கிறீங்களா இல்லை இதோட கலர் கம்மியாக இருக்கிறதை இல்லை மேடம் ஐ ஃபோனுக்கு வந்து நாங்கள் இந்த சார்ஜரை ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணி தான் மேடம் வாங்கிக்கிறோம் அது கொடுக்கமாட்டோம் மேடம் நீங்கள் எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி தான் சார்ஜர் வாங்கிக்கணும் மேடம் நான் முன்னாடி சொன்னேன்ல மேடம் நீங்கள் கார்டு யூஸ் பண்ணீங்க வேணா ஃபைவ் தௌசண்ட் வரையும் கேஷ்பேக் இருக்கும் ம் ஓகே மேடம் பேக் பண்ணிட்டுமா